தீபாவளி அன்னிக்கி என்னென்னனால் முறுக்கு முறுக்கு எள்ளடை சீடை சுழியம் அதிரசம் தேங்காய் கேக்கு நெய் கேக்கு லட்டு அந்தமாதிரி யாருயாருக்குலாம் என்னென்ன பிடிக்குமோ அது என்னென்னனு கேட்டுக்கிட்டு அதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் தீபாவளி அன்னிக்கி அப்புறம் மதியம் வந்து எதாவது நான்வெஜ் அடித்து சமைப்போம் அதுதான் இங் புது டிரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் போயி ஸ்வீட் எடுத்துட்டு போயி பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்குறது அதெல்லாம் செய்கிறது இப்ப இதே மற்ற விழானு பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கல்லே மூணு நாள் வரும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பொங்கல் அந்த தை பொங்கல் அன்னிக்கி வந்து என்னான்னால் காலையில் வந்து கரும்பு வெச்சு படைப்பாங்க வாழைப்பழங்கள் காய்கறி கரும்புலாம் வெச்சு படைப்பாங்க அன்னிக்கி வந்து வெண் பொங்கலும் சக்கரை பொங்கலும்தான் செய்வாங்க அடுத்த நாள் பார்த்திங்கனா மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கலில் வந்து எதாவது நான்வெஜ் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இறால் கருவாடு அந்த மாதிரி என்னென்ன மட் ம நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அந்த ஐட்டம்லாம் வாங்கி வந்து பொங்கல் அப்போ செய்கிறது அதேமாதிரி அதும் வந்து மற்றவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுகிறது அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க அதேமாதிரி மற்ற மற்ற விழாவிலலாம் வந்து வடை பாயசம் செஞ்சுத்தரது நிறையா பண்டிகை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பண்டிகைலாம் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்து நிறையா செய்வாங்க சில பண்டிகையில் வந்து நான்வெஜ் இருக்கும் சில பண்டிகையில் இருக்க பலகாரம் இருக்கும் சில பண்டிகையில் வந்து வடை பாயசம் அந்தமாதிரி வெஜ் எதாவது செய்வாங்க ஆனால் எல்லா பண்டிகையிலையுமே எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க இதில் வந்து தீபாவளிதான் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு இது ஏன்னா அந்த இதுலதான் வந்து அதிகமாக பலகாரங்கள்லாம் செய்வாங்க அதுதான் சொன்னேனே முறுக்கு அதுலாம் செய்கிறதுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சி ஏ எல்லாருக்கும் சேர்ந்து சாப்பிடுறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நிறையா வந்து உணவு பொருள் அது இதுதான் எங்கள் பண்டிகைக்கெல்லாம் செய்கிற உணவு பொருள்